ஹலோ சார் நான் சாரதா பேசுகிறேன் நான் காரைக்குடி செஞ்சேரிலேருந்து காலையில் ஃபுட்டு ஆட்ரு பண்ணியிருந்தேன் இட்லியும் தோசையும் ஆடர் பண்ணியிருந்தேன் நான் வந்து இப்போ வெளியில் போகிறேன் அதனால எனக்கு அந்த ஃபுட்டு வந்து வேண்டாம் அதை வந்து கேன்சல் பண்ண முடியுமா சார் கேஷ் வந்து நீங்கள் என்னோட அக்கவுண்ட்டில் ரீகேஷ் பண்ணீங்கனால் நல்லாயிருக்கும் சார்